கடற்கரையில் நடக்கும்போது மணலில் கால் வைக்கும் போது ஒரு விதமான அனுபவம் கிடைக்கும் கடல் அலை வீசும்போது காற்று இயற்கையாக வீசும் குதிரை சவாரி மற்றும் குழந்தைகள் விளையாடுவது மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்வது கடைகள் பொம்மைகள் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும் இதில் எல்லாம் ஒரு விதமான புது அனுபவம் கிடைக்கும்